கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரலாறு என்னன்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து சையத் பாஷான்ற மலை வந்து பெரிய மலைங்க அதுக்கு மேலே வந்து போனிங்கலைன்னா இது இருக்கும் தர்கா இருக்கும் மேலே வந்து ஹிந்து ஹிந்து மதத்துக்கு வந்து சிவன் கோயிலிருக்கும் கோவில்கள் இருக்கும் அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் பண்டைய காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் தான் வாழ்ந்த இடம் அது இங்கிலீஷ்காரங்கன்னு சொல்லுவாங்க தமிழில் சொன்னால் அங்கே வந்து கோவிலிருக்கும் குளம் இருக்கும் அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து முஸ்லீம்ஸ் வந்து உருசம்னு வைப்பாங்க ஒரு பண்டிகை அதை பண்டிகையாக நடத்தறதுனால இங்கிருந்து மலை ஏறுணும் மலை ஏறும் போது வந்து நல்லாயிருக்கும் மேலே ஏறிப்போனால் அருமையாக இருக்குதுங்க அந்த இடம் வந்துட்டு குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குளம் இருக்கும் குடிக்கிற தண்ணி வந்து க பள பளன்னு இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு ஆர்ஓ வாட்டரு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு குளமே இருக்கும் சிவன் கோயில் இருக்கும் மேலே பக்தர்களெல்லாம் நிறைய கூட்டமாக இருக்கும் ஆனால் ஏறும் போது ஏறிடலாங்க இறங்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலைலேருந்து என்ன நம்ம என்ன டெய்லியா ஏறப்போகிறோம் மேலே ஏறி ஏறி இறங்க போகப்போறோம் அதனாலே வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தானே ஏறி இறங்குறதுல என்ன சிரமம் ஆனால் போயே கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை போயே தீரணும் எல்லோருமே பேமிலியோடு போகிறோம் இந்த மாவட்டத்தில் புகழ்பெற்ற வரலாற்று நபர்கள் யாராவதானு கேட்டுருக்கீங்க கிருஷ்ணகிரியில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்னுடைய அனுபவத்தில் யாரும் எனக்கு தெரியாது ஆனால் வாழ்ந்த இடம்லாம் இதுதாங்க பல்லவர்கள் பற்றியும் எனக்கு தெரியாது நீங்கள் என்ன இது பண்ணியிருக்காங்க எதுன்னு கேட்டிருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியாது கிருஷ்ணகிரி டிஷ்டிக்டில் இதுக்கு மேல் கேட்டிங்களானால் எனக்கு எதுவுமே தெரியாது